ஹலோ ஆ குட் ஈவினிங் மேம் நான் வந்து ஹரிபிரியாவோட பேரெண்ட்டு பேசுகிறேன் நான் வந்து லாவண்யா ஸ்ட்ரீட்லேர்ந்து பேசுகிறேன் ஹரிபிரியா வந்து எப்படி மேம் ஆக்சுவலி எப்படி சாப்பிட்றா எப்படி வந்து தூங்குகிறா நீங்கள் சைல்ட் ஸ்பெசலிஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எந்த மா திரி அவள் பிஹேவ் பண்ணுறா சொல்ல முடியுமா எட்டு வயசு ஆகுது மேம் இல்லை ஜென்ரலாகவே பார்த்தீங்கனா ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க காய் கொடுத்தா பார்த்தீங்கனா ஏதாச்சும் அதுக்கும் ஏதாவது ஜங்க் ஃபுட் கொடுத்தா அப்புறோம் காய் சாப்பிட்றாங்க ஸோ அது சாப்பிட்றதே எந்த ஒரு காம்பன்சேட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஓகே மேம் ஓகே மேம் சரி ஓகே ஓகே மேம் ஹாங்ஹா ஓகே மேம் ஆமாம் ஆமாம் ஓகே எப்படி மேம் தூங்குகிறாங்க ஓ சரி மேம் ஓகே மேடம் சரி மேம் சரி சரி மேம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ